இந்திய கல்விமுறை பார்த்தீனா மொத்தமாகவே மாத்தணுங்க அது ஆமாம் புக்கு பார்த்து பண்ணுறமாரி வேலை வந்துடுது காலையில நேரத்தில் புக்கு பார்க்கணும் மதிய நேரத்தில் என்னான்னா செய்முறை பண்ணனும் ஆராய்ச்சிகள் பண்ணனும் வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்முறைதான் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து சொல்லிக்கொடுத்தாங்கன்னா மீதி நேரம் எல்லாமே பார்த்தீங்னா எதோ ஒரு ஆராய்ச்சி பண்ண விட்டுருவாங்க நீங்கள் உங்களுக்கு எது சம்மந்தபட்டது எது வந்து விருப்பமுள்ளதோ சம்மந்தப்பட்டது கூட கிடையாது விருப்பமுள்ளது எதுவோ அதில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ண சொல்லிடுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு பண்ணி எல்லா துறையிலயும் பார்த்தீனா மேலே வராங்க நம்ம இந்திய கல்வி முறைகள் டோட்டலாகவே பெரிதாக மாற்றணுங்க அது எல்லாமே புத்தகம் பார்த்துதான் புத்தகத்தில் ஆன்னு இருந்தால் ஆ அவ்வளோதான் அதுமாதிரி என்ன பண்ணனும் ஏது பண்ணனும்னு நமக்கு வந்து தெரியமாட்டேங்குது சில நேரத்தில் பார்த்தீனா அதிக மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லி படிக்கிறது எல்லாமே பார்த்தீனா மனப்பாடம் பண்ணுறாங்க அதை புரிந்து பண்ணுறதே கிடையாது அதனால் இந்திய கல்விமுறையும் மாற்றியே ஆகணும் அது நிறையா பிரச்சனைகள் இருக்குதுங்க அது ஒவ்வொரு டைமும் மாற்றணும் மாற்றி எல்லாமே ஆராய்ச்சியும் செய்முறை பண்ணுறமாரி பண்ணனும் அதை இதுதான் என்னுடைய கருத்து அந்தமாதிரி இருந்தால் ரொம்பவே மக்கள் நல்லாயிருப்பாங்க பசங்கள் நல்லாயிருக்காங்க நம்மளோட பொருளாதாரம் மாறும் கண்டிப்பாக மாறும் மாணவர்களுடைய அறிவுத்திறன் வந்து ரொம்பவுமே நல்லாருக்கும் நன்றி